குழந்தைகளுக்கு தமிழ்மொழியை கற்பிப்பது முக்கியம் என்று நினைக்கிறீர்களா ஆமாங்க குழந்தைகளுக்கு வந்து தமிழ்மொழி வந்து கண்டிப்பாக வேணும் இது மாதிரி வந்து எங்கேனா கடைகளுக்கு தாய்மொழி வந்து என் தமிழ்தாங்க இது மாதிரி கடைகளில் எங்கேனா போகணுன்னா கூட தமிழ் இருந்தால்தான் முடியும் அங்கே நம்மளுக்கு என்ன வேணுமோ அது தமிழில் சொன்னால் அவங்க புரிஞ்சு எடுத்து தருவாங்க இது மாதிரி கவிஞர் கலைஞர்களெலாம் அந்த காலத்திலேருந்தே தமிழ் வளர்த்துகிட்டு வந்தாங்க இப்போவும் அதேதான் மேலும் மேலும் வளர்ந்தர் வளர்ந்துகிட்டே போது ரெண்டாயிரத்து ஆ ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழ் வந்துச்சு இப்போவும் அதுதான் தமிழ்மொழி தான் பாரதியார் பாரதிதாசன் திருவள்ளுவர் அவங்கள்லாம் திருக்குறள் வளர்த்து தமிழ்மொழி வாழ்க்கை முறைகளிலே வாழ்க்கை முறைகளை பற்றி சொன்னாங்க அதனால் தமிழ் வந்து இப்போது கூட அது வளர்ந்துட்டுதான் இருக்குது அதனால் தமிழ்மொழி வந்து கண்டிப்பாக வேணும் குழந்தைகளுக்கு வந்து கற்று தரது கற்று தரணும் தமிழ்மொழியை அது அதுதான் நல்லது த தமிழ்மொழி வந்து செம்மொழியாக மாறும் அதனால் தமிழ்மொழி செம்மொழியாக தமிழ்மொழி வந்து செம்மொழியாகவும் இருக்குது மேலும் மேலும் இதுக்கப்புறமும் மேலும் மேலும் வளர்ந்துட்டே வளர்ந்துட்டே போகும் அதனால் தமிழ்மொழியை வந்து கண்டிப்பாக கற்று வைச்சுக்கணும் எல்லா குழந்தைகளும் தமிழ் தமிழ் சின்ன குழந்தைங்கள்லேருந்து எல்லாேருக்கும் தமிழ்மொழி வந்து வேணும் ஏன்னால் நாங்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்கோம் அதனால் தமிழ்மொழி கண்டிப்பாக வேணும்